நாங்கள் கேம்ஸ் நாங்கள் கேம்ஸ் விளையாட தொடங்க நாளில் இருந்து இப்போ கேம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்றது நான் எப்படி பார்க்குறேனா என்னோட ஜென்ரேஷன் பீப்பிளில் இருந்து நான் இதை எப்படி பார்க்குறேனா முன்னாடி எல்லாம் வந்து வெளியில் போயிவிட்டு விளைாயாடுறது நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுறது புது புது விளையாட்டுக்களை விளையாடியும் மகிழ்ச்சியாகவும் இருந்தமாதிரி நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ அந்த கே அந்த ஜென்ரேஷன் கால மாற்றத்தையும் புது புது டெக்னாலஜி பயன்படுத்தி புது புதுசாக இந்த மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப் இந்தமாதிரி இதற்குள்ளவே அடிக் ஆகிற கேம் வரைக்கும் இருக்குன்றது தான் நான் பார்க்குறேன் துறை நிறைய மாறி இருக்கு பட் இருந்தாலும் என்ன பொருத்தவரைக்கும் சரி இல்லை ஒரு பொதுப்படையான மனிதனாக நான் பார்க்குறவரைக்கும் சரி இது வந்து வெளியில் விளையாடுற விளையாட்டு தான் ஒரு மென்டல் ஹெல்த்துக்கும் சரி ஒரு ஃபிசிகல் ஹெல்த்துக்கும் சரி ஒரு ஒரு சமநிலையில் கொண்டு போயிகிட்டு இருந்தமாதிரி நான் பார்க்குறேன் இது வந்து மொபைல் ஃபோன்லயே நிறைய கேம்ஸ் இருக்கு பட் ஆனால் அது வந்து நம்மளை ஒரு ஃபிசிகலா நம்மளை எந்தவொரு வேலையும் நம்மளால் செய்யமுடியாதுங்கிற ஒரு நெகட்டிவிட்டியாகதான் நான் பார்க்குறேன் அது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கிதுன்றதை நான் இந்த இடத்தில் இந்த காலநிலை மாற்ற நல்லாவும் இருக்கு அதே சமயம் மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ நம்ம இருக்கோன்றதை நான் இந்த இடத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி